வேளாண் துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நான் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறிங்களோ அதையே நம்பியிட்டு அதாவது என்ன கிராப் போட்டிறிங்களோ அதில் விளச்சல் இல்லையா அதையே நம்பியிட்டு இருக்காதீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்புல் சொல்லணும்னா எனக்கு பால் ஊற்ற ஒரு அண்ணா வராங்கள் அவங்க வந்து ஒரு சில பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கலக்காத நான் வந்து விவசாயம் பண்ணியிட்டிருக்கறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு மிக சுத்தமான காய்கறிகள் எந்த மருந்தும் கலப்படம் செய்யாத முறையில் காய்கறிகளை கொண்டு வந்து எனக்கு தருவாங்க நானும் வாங்கிக்குவேன் இப்போ அதுவே விளைச்சல் இல்லை ரொம்ப கம்மியாயிருச்சுமா அப்படின்னு சொல்லும்போது அதர் ஆப்ஷன் அவர் வந்து அசோலா வளர்ப்புக்கு போனாரு ஒரு நீர்நிலை தொட்டி மாதிரி ஒன்று செஞ்சு அதில் அசோலா விதைகளை போட்டு அது வந்து குறிப்பிட்ட காலத்தில் சீக்கிரமாக டபுள் ஆகுது டிரிபுள் ஆகுது அதோடய வளர்ச்சி வந்து அசூர வளர்ச்சியாக இருந்தது அந்த அசோலா செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுது அவரு வளக்கற மாட்டுக்கே வந்து தீவனமாக போட்டு அந்த மாட்டிலேருந்து வர்ற அந்த பால் கூட ரொம்ப திக்கா ரொம்ப நல்ல பாலாக நிறைய பால் வந்து அவருக்கு உற்பத்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிகிட்டு எங்கிட்ட கலந்துகிட்டாரு எனவே ஒரு கிராப்பை மட்டும் நம்பி நீங்கள் போகாமல் அது விளைச்சல் வந்து இல்லையா உடனே சோர்ந்து போகாதீங்க அதர் ஆப்ஷனுக்கு போங்கள்